பருவநிலை பருவகாலங்கள் அப்படிங்கிறது வந்து வெயில் காலம் கோடைக்காலம் மழைக்காலம் குளிர்காலம் அப்படின் தான் சொல்லுவாங்க இந்த அந்த காலத்துலேயே பழங்காலத்துலேயே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பருவகாலங்களாக பிரிச்சிருக்காங்க இப்போ கார்த்திகை மார்கழி தைங்கும் போது குளிர்காலமாக இருக்கும் மாசி பங்குனி அப்படிங்கம் போது வெயில் காலமாக இருக்கும் சித்திரையில் வெயில் காலமாக இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துலேயே எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வளர்ந்து வந்த டெக்னாலஜி காரணமாக தொழிற்சாலைகள் அந்த மாதிரி அதிகமாக புகை எல்லாம் இது வந்தனால் பருவகாலங்கள் மாறிகிட்ருக்கு இந்தியாவில் பருவகாலங்கள்ங்கிறது வந்து இப்போ ஊட்டியில் தான் எப்போவும் குளிராக இருக்கும் அதே கேரளாவை எடுத்துகிட்டோனா அங்கே எப்போவும் மழை வந்துட்டு ஈரமாக அதை மாதிரி இருக்கும் கோயம்புத்தூருங்கிறது தட்ப வெப்பநிலை இப்போ ஒரு நார்மல் டிகிரி டெம்ப்பரேச்சர் இருக்கும் பருவகாலம் வெயில் காலங்கும் போது நா நார்மலாக எப்போ வெயில் காலம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கும் மழைக்காலங்கம் போது அதுக்கேற்ற மாதிரி மாறிகிட்டே இருக்கும் அதே தூத்துக்குடியே எடுத்துகிட்டோமுனா வெயில்காலத்தில் இருக்கவே முடியாது அங்கே பட்டயை எடுக்கும் வெயிலு அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிகிட்டே இருக்கும் ஆனால் வந்து கோயம்புத்தூருங்கிறது பெஸ்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டிலையே பெஸ்ட் ஆஃப் இது வந்து கோயம்புத்தூர் தான் அதில் வந்து எல்லா காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் பருவ காலங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மழைக்காலமும் கோடைக்காலமும் மழைக்காலத்தில் ஜாலி அப்படியே நல்லாருக்கும் ரசிக்கிறக்கு மழையை ரசிக்கிறக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி கோடைக் இது வெயில்காலங்கம் போது அவ்வளோக்கா இதாக இருக்காது ரொம்ப வெயில் அடிக்கும் ஸ்வெட்டிங்காவும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த காலநிலை மா மாறி மாறி வர்கிறதுனால தான் நம்மளுக்கு கரெக்டான சர்க்குலேஷன் நடக்குது இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த மாதிரி வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி இப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி வரும் போது இப்போ மே மாதமெல்லாம் பூமி வந்து சூரியன் கிட்ட சூரியன் கிட்ட நெருங்கிறனால தான் வெயில் காலம் வருது அதே வந்து நவம்பர் மாதத்துலலான் சூரியன்லேருந்து கொஞ்சம் தள்ளி சந்திரன் கிட்ட இருக்கிறனால வே குளிர்காலமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் ரி ரிசர்சில் வந்து சொல்லி ரிசர்ச் பண்ணி சொல்லிருக்காங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேயே கணித்து தை மாதன்னா மழை வெயில் அடிக்கும் மார்கழி கார்த்திகைனா குளிர் அடிக்கும் ஆடி மாதெல்லாம் மழை ஆடி மாதம் நல்லா இது பண்ணும் காற்றடிக்கும் இந்த மாதிரி அந்த காலத்துலேயே அவங்க வந்து முன்னோர்கள்லான் ரிசர்ச் பண்ணி சொல்லிருக்காங்க இப்போ இருக்கிற சயன்ட்டிஸ்ட்டுங்களும் நம்ம முன்னோர்களும் தான் ரோ பத்து மடங்குக்கு பெஸ்ட்டு